எங்கள் கிராமத்தில் வந்து ஆடு மாடு வந்து அந்த காலத்துலேருந்து நாங்கள் மேய்ச்சிட்டு வந்துகின்னுருக்கறோம் அதுக்கு தேவையான இடவசதி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கொட்டாய் கட்டி இப்போ நாலா பக்கம் வேலி கட்டி அதில் வந்து சைடில் வந்து கேட்டு கட்டி நாங்கள் அங்கேயே மாடு ஆடு மாடு வளர்க்குவோம் அதில் ஒன்று எந்த காலத்துலேயும் துன்புறுத்துகிறதுல நாங்கள் வளர்க்குற பிராணிகளை வந்து எங்கள் குழந்தைகள் போல் தான் நாங்கள் அதை பாதுகாத்து வளர்த்துட்டுவருவோம் அதனால வந்து எங்களுக்கு தான் நன்மை தவிர அதுங்களை துன்புறுத்துகிறதற்கான வாய்ப்புகள் எங்கள் கிராமத்தில் யாருமே இல்லை நாங்கள் வளர்த்தி வந்து எங்களுக்கு தேவைப்படுறத நாங்கள் வச்சுக்கிட்டு மீதி வந்து சொந்தபந்தங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துடுவோம்